இந்தியாவில் வந்து பல திருமண கலாச்சாரங்கள் வந்து இருக்கலாம் திருமணம் அதாவது கல்யாணம்னு பார்த்திங்கன்னா நலுங்கு நிச்சயதார்த்தம் பந்தக்கால் முகூர்த்தம் பெண் அழைப்பு அப்படினு நிறைய தருணங்கள் இருக்குது இதெலாம் வந்து அந்த கல்யாணம் அப்படினு ஒரு பேச்சு எடுத்துட்டாலே அந்த வீட்டில் வந்து அவ்வளோ ஹேப்பியாக ஒரு இதாக எல்லோரும் இருப்பாங்க அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படினாலே பொண்ணும் பொண்ணும் மாப்பிளையும் பேசிக்கவே மாட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது இப்போலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பொண்ணும் மாப்பிளையும் பேசி வச்சுட்டு தான் கல்யாணமே பண்ணுறாங்க அந்த மாதிரி உலகம் வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு அப்புறம் பார்த்திங்ன்னா திருமணம் ஆனவங்கள் வந்து காலில் வந்து மெட்டி போட்டிருப்பாங்க இந்த மெட்டி போடுறது வந்து கலாச்சாரத்திலையோ ஒரு பெரிய கல்ச்சர் ஒரு பண்பாடாக இருக்குது திருமணம்னு பார்த்திங்ன்னா நம்ம கலாச்சாரத்தில் வந்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அருந்ததி பார்த்து அருந்ததி காட்டுற பழக்கம் உண்டு அருந்ததி அப்படினா கணவனின் எண்ணம் போல கற்பு நெறியுடன் வாழ்வதுதான் ஒரு பையன் ஒரு பொண்ணை ஊர் அறிய உறவு அறிய எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த பொண்ணுக்கு இனிமேல் நான் இருப்பேன் அப்படினு சொல்லி அந்த பெண் கழுத்தில் தாலி கட்டுவாங்க இது வந்து பல நூற்றாண்டுகளாக நம் கலாச்சாரத்தில் மாறாமல் இருக்குது இன்னும் எனக்கு வந்து இந்த கல்யாணம் திருமணம் பற்றி இவ்வளவுதான் தெரியும் எனக்கு வேறு அவ்வளவாக ஒன்றும் பெரிய இதாக தெரியாது இந்த கலாச்சாரம் கல்ச்சர் பற்றி எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்